ஹலோ நான் கள்ளக்குறிச்சிலேந்து ஜான்சிராணி பேசுகிறேன் நான் இங்கேருந்து டிராவல் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இங்கேருந்து நான் கடலூர் வரைக்கும் போய்ருந்தேன் அதுக்கான அமௌண்ட் வந்து கையில் பே பண்ண முடியாது என்னால் அக்கௌண்ட் மூலிமா அனுப்பலாமா யுபிஐ நம்பர் போட்டு அனுப்ப முடியுமா யுபிஐ ஐடியை போட்டு நான் ஃபோன்பே ஜிபே மூலமா அனுப்பலாமா அதுக்கு உங்களுக்கு ஓகேங்களா ஓகே தேங்க்யூ